நீரழிவு நோயின்னால் வந்து கிட்னியில் கல் இருக்கிறதுதான் அதை வந்து நாங்கள் எப்படி சரி பண்ணுவோன்னால் வாழைத்தண்டு வேகவிச்சி சாப்பிட்ணும் அப்புறம் வந்து வாழைத்தண்டு தண்ணி குடிக்கணுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வாழைப்பூ வாழைக்காய் இந்த மாதிரி தண்ணி சாமனமாக இருக்கிறத நம்ம சாப்பிட்டா கொஞ்சம் அந்த இது சரியாகும் அப்புறம் கீரை வகையும் சாப்பிட்ணும் அதில் வந்து சுக்குட்டி கீரை முருங்கை கீரை குப்பை குப்பைமேனி கீரை அந்த மாதிரி கீரையெல்லாம் சேர்த்தா கொஞ்சம் கிட்னியில் கல் இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் வந்து வாழைப்பூ வந்து வேகவிச்சி சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு அப்புறம் ஆரஞ்சு பழம் சாத்துக்குடி பழம் இந்த மாதிரி தண்ணி சாமனமாக இருக்கிற சா பழங்களும் சாப்பிட்ணும் அது சாப்பிட்டாலும் த கல் இருக்கிறது வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து வாழைத்தண்டு இருக்கில்லி வாழைத்தண்டுல வந்து அந்த வாழைத்தண்ட வெட்டி அதை வெட்டி வச்சுட்டா அதில் வந்து கொஞ்சம் நேர மறுநாள் போய் பார்த்தீங்கன்னா தண்ணி வரும் அந்த தண்ணியை வந்து பச்சையாக வெறும் வயிற்றுல எழுந்திரிச்சதுமே அதை வந்து குடிக்கணும் நம்ம மோந்து குடித்தா உடனே கையோட அந்த வைத்தியம் நல்லா கேட்கும் இதெல்லாம் வந்து சிறந்த வைத்தியமாக இருக்குது